நான் சமையல் போட்டி நிகழ்ச்சிகளில் எதுலேயும் கலந்துக் கொள்ளவில்லை யூடூப்பில் ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்வது பற்றி பார்த்து வீடியோ டவுன்லோடு செய்தேன் அடுத்தது முட்டை கிரேவி எப்படி செய்வது என்று பார்த்து அதுவும் நான் யூடூப்பில் சேவ் செய்தேன் பிறகு ஆட்டுக்கால் சூப்பு செய்வதற்கு தேவையான ஆட்டுக்கால் வாங்கிக்கொண்டு சுடு தண்ணி காய வச்சு அதை அதில் போட்டு நான் கொஞ்ச நேரம் கொதிக்க வைத்து பிறகு எடுத்து நன்றாக அதை கழுவிக்கொண்டு அதற்கு தேவையான மசால்களை எல்லாம் சேர்த்து செய்ய செய்து பார்த்தேன் சுமாரான சுவையில் இருந்தது அதேமாதிரி முட்டை கிரேவி எப்படி செய்வது என்று பார்த்ததை அதேமாதிரி அதையும் செய்து பார்த்தேன்